எங்கள் லைஃப்பில சின்னச்சின்ன ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்துட்டா கொஞ்சம் இருக்கு அது பார்த்தா கொஞ்சம் ரீசண்ட் டைம்ஸில் நானும் ஏன் நண்பர்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பர்ச்சேஸ்க்காக நாங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய டவுனுக்கு போயிருந்தோம் தென் அப்போ அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குறதாக நான் முன்கூட்டியே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன் அப்போ அதை பற்றின ஒரு எதிர்பார்ப்போட நான் அந்த ஹோட்டலுக்கு போனேன் அப்போ சரி ஓகே எல்லாரும் போகலான்னு சொல்லி நானும் ஏன் நண்பர்களும் காலையில் நேரத்தில் எழுந்துரிச்சு காலையிலே இட்லியும் கறிக்குழம்பும் சாப்பிட்ணுங்கறதுக்காக அங்கே போனோம் காலையில் அங்கே போயிவிட்டு நாங்கள் எல்லாரும் போனோம் ஒரு வெயிட்டிங் டைம் ஒரு ட்வொண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அதை எல்லாத்தையும் தாண்டி நான் சரி போய் ஹைப்பாக இருக்கறனால சாப்பிட போனோம் ஆளுக்கு ஒரு இட்லி வாங்கினோம் சாப்பிட்டுட்டு மட்டன் ச்சாப்ஸ் நல்லா பெரிய பெரிய மட்டன் ச்சாப்ஸ் விற்றாங்க அந்த ஒரு ஹைப்புக்காகவே போனோம் கடைசியில் நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து போனோமோ அந்த அளவு அந்த ஹோட்டலில் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கில பட்டு இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அது அது மாதிரியான எல்லா ஹோட்டல்ஸ்லையும் அது மாரி ஒரு ஃபுட் கிடைக்காது தென் அதை முடிச்சுக்கிட்டு நாங்கள் நாங்கள் மூணு பேரும் பர்ச்சேஸிங்க்கு போனோம் தென் அந்த பர்ச்சேஸை முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பலத்த மழை அந்த மழையில நானும் நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ரோட்டு கடையில் மூணு பேரும் படுத்துக்கிட்டோம் படுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரையிலே மிட் நைட் ஆயிடுச்சு தென் அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு வர வழியில ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டோம் தென் மறுபடியும் ஒரு ஹோட்டல் போனோம் நைட் ஒரு ட டின்னரையும் ஹோட்டல்லயே முடிச்சிடலான்னு சொல்லி அம்மன் மெஸ் போனோம் அம்மன் மெஸில் ஒரு அது எப்போவுமே எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் ஸோ அதனால் அந்த ஹோட்டலை பற்றி நம்ப பெருசாக எதுவும் செல்ல தேவையில்லை அங்கே சாப்பிட்ட அனுபவம் எங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருந்துச்சு